நீச்சல் அடிக்கப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பாடு அதாவது இந்த இட்லி தோசை சாப்பாடு பிரியாணி இது மாதிரி தண்ணித் தாகம் எடுக்கிற ஐட்டமெல்லாம் நம்ம வந்து அப்போ சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும்னாக்க டீ காப்பி ஜூஸு இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் இது ஏன்னு கேட்டோம்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்மளால தம் கட்டி பேலன்ஸ் பண்ணி தண்ணிக்குள்ளார நீச்சல் அடிக்க முடியாது காலைத் தூக்கி கை கால்லாம் அசந்து போகும் நீச்சல் அடிக்கப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஒர்க்அவுட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க கழிவு நீரெல்லாம் வேர்வை மூலமாக வெளியேறும் வேர்வை மூலமாக வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம தொடைச்சிட்டு திரும்ப நீச்சல் அடிக்கப் போகும் போது நம்ம பேலன்ஸ பண்ணி உள்ளே தண்ணியில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணி இறங்கி நீச்சல் அடிக்க முடியும் நீச்சல் அடிக்கிறதுக்கு அதை அதான் கையப்படிவெச்சுக்கணும் கால் ரெண்டையும் தூக்கி அடிக்கணும் அப்படி அடித்தோம்னாக்க நீச்சல் வந்து நம்ம நல்லா கற்றுக்கலாம் தண்ணியை வந்து குடிச்சிடக்கூடாது எக்காரணத்தைக் கொண்டும் அதை ம நீச்சலில் உ உண்டான உண்டானது தண்ணி குடிக்கக்கூடாது நம்ம வந்து ஜூஸு வந்து கு குடித்துக்கலாம் டீயோ காபியோ அல்லது ஜூஸோ எதை வேணுனா குடித்துக்கலாம் சாப்பாடுங்கிறத வந்து நம்ம சாப்பிடவே கூடாது நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நீச்சல் அடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம அந்த நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப பசி எடுக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம எது வேணுனாலாம் சாப்பிட்டுக்கலாம் அதைப் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பிடறது சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது அதான் மெயின் காரணம் அதான் நம்ம நீீச்சலும் கற்றுக்க முடியாது நம்மள உள்ளே இழுக்கும் எப்படி தான் நம்ம டியூப்பு சுரக் குடுக்க எதுவும் கட்டியிருந்தாலும் கூட நம்ம சும்மா டீ காபி சாப்பிட்டுட்டு வெறும் வயிற்றுல போய் ப பண்ணுற மாதிரி இப்போ பண்ண முடியாது நீீச்சல் வந்து நீச்சலுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது மனுசனா பிறந்த யாருக்குமே அவசியம் தெரிஞ்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நீச்சல் வந்து எப்படி நம்ம கிராமத்தில் இருந்தாலும் சரி சிட்டியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீச்சல் மட்டும் நம்ம கற்றுக்கணும் அது வந்து நமக்கு வந்து ஒரு துணை அதாவது நம்ம கூடவே இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரி நீச்சல் நமக்குத் தெரிஞ்சதுனாக்க எந்த ஒரு தண்ணியும் ஒரு எங்கிட்டாவது ஆற்றில போகிறோம் திடீர்னு வெள்ளம் வருது அப்போ நீச்சல் தெரிஞ்சோம்னா நீச்சல் தெரியாதவங்க தண்ணியோடு போய்ருவாங்க நீச்சல் தெரிஞ்சவங்க தண்ணி போகிற போக்குலேயே போய் போகப் போக கிராஸாக போய் கரை ஒதுங்கிருவாங்க அப்போ அவங்களுக்கும் உயிர் சேதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை நீச்சல் தெரியாதவங்க அந்த பயத்துலேயே தண்ணி போகிறப் போக்கில் தண்ணிக்குள்ளேயே போய் உயிரை விட்ருவாங்க அதனால் நம்ம நீச்சல் வந்து எப்போவுமே நல்லபடியாக கற்று வெச்சிக்கணும் நீச்சல் தெரிஞ்சுதுனாக்க நம்ம எந்தத் தண்ணிய கண்டும் கடலுக்கே போனாலும் கூட நம்ம பயப்படத் தேவையில்லை